நான் விச் விசித்திரமாக போட்டு என்ன ரெசிபி பண்ணேன்னா அக்காவுக்கு அக்கா வந்து இப்போது பிரெக்னன்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த மருந்து குழம்புலாம் வீட்டில் வச்சுக் கொடுக்கணும் சொல்லிட்டு சொல்லிட்டிருந்தாங்க அப்போ நான் ஃப்ரண்ட்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டிருந்தேன் இந்த மாதிரி குழம்பு நான் இது வைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கனாக்க நீ ஏதாவது டிஃப்ரென்ட்டாக ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி நார்மலாகவே எப்பவுமே மருந்து குழம்பு அவங்களுக்கு அது சம் சில பேருக்குப் பிடிக்கும் சில பேருக்குப் பிடிக்காது அந்த வாமிட் சென்சேஷன் இருக்கும் ஆல்ரெடி அவங்களுக்குமே அந்த வாமிட் சென்சேஷன் இருக்கும் அதனால் நம்ப எதனா டிஃபிரென்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணினேன் சே மருந்து குழம்புனா மருந்து குழம்பு மாதிரியே வேணாம் அதில் நான் மட்டன் போட்டால் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணினேன் மட்டன் போட்டு நார்மலாக நம்ப குழம்பு வைக்கிற மாதிரி அந்த மருந்து குழம்புக்கு அந்த மூலிகை பொருளை அந்த பௌடர் எல்லாமே ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணினேன் மட்டன் போட்டு நான் அந்த கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் அதுவுமே சூப்பராக தான் வந்திருந்துச்சு விசித்திரமானது பார்த்தால் நான் பண்ணிணது அந்த மட்டன் போட்ட மருந்து குழம்பு தான்